இ இப்போ ட்ராவல் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராவல் பண்ணது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அடிக்கடி காரில் ட்ராவல் பண்ணுவோம் என் பையன் அடிக்கடி பீச் போகலாம் அப்படின் சொல்வான் பீச் போவோம் ஒரு ரெண் அங்கே நிறைய பீச் இருக்குது சென்னையில் ஸோ அங்கே போனால் மெரினா பீச்சி பெசன்ட் நகர் பீச்சி அந்த மாதிரி போய்விட்டு வருவோம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணவே நல்லாயிருக்கும் அங்கே ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் அதனால் வருஷத்தில் எப்படியும் ஒரு ஃபை ட்ரிப்பு போய்விட்டு வந்துடுவோம் ஊட்டி கொடைக்கானல் ஒரு ட்ரிப் போவோம் ஊட்டி போவோம் அதுக்கப்புறம் ஃப்ளவர் கார்டன் இருக்குது அங்கே அதனால் அதை பார்க்கறத்துக்கு மிஸ் பண்ணாம போவோம் ஏற்காடு போவோம் அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது நல்லா ம்யூசிக்கு சாங்ஸு அந்த மாதிரி கேட்போம் பசங்களெலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ரொம்ப ட்ராவல் பண்ணிணது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் நாங்கள் வருஷத்தில் எப்படியும் ஒரு ஃபை ட்ரிப் போவோம் அதனால் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நிறைய ட்ராவல்லெலாம் அவனை கூட்டிகிட்டு போயிருக்கேன் கோயிலுக்கு நிறைய போயிருக்கோம் அதாவது தஞ்சாவூர் கோயிலுக்கு போனிங்னால் அங்கே நிறையா சிற்பம் அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்னா அந்த கல்வெட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ வரைக்குமே அதை எப்படி செதுக்கினாங்கன் தெரியல நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால் கோயில் போவது நிறையா நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ண